பன்னெண்டாயிரத்து முன்னூற்றி அறுபது நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ரெண்டு நாற்பத்தி ஆறாயிரத்து நூற்றி எழுபத்தி ரெண்டு பன்னெண்டாயிரத்து நூற்றி அறுபத்தி ஆறு இருபத்தி ஓராயிரத்து நூற்றி முப்பத்து ஒன்று